வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா நான் டாப்ஸ்லிப்ஸ் போயிருக்கேன் எட்டாவது படிக்கும்போதோ ஏழாவது படிக்கும்போதோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வண்டியில் போகிறோம்னா அந்த அதுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு மேலே வண்டியை பார்க் பண்ணிட்டு அவங்களோட வண்டியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு ஒரு தலைக்கு எட்நூறு அந்தமாதிரி சார்ஜஸ் பண்ணிணாங்க ஒரு ஃபே குடும்பத்தோடு போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு ஒரு ஜீப்பில் பழைய ஜீப்பில் கூட்டிகிட்டு போனாங்க ஆர்மி ஜீப்பு தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமும் அவங்க தெரிஞ்சு வெச்சுருந்தாங்க அந்த டிரைவர் தெரிஞ்சு வெச்சுருக்காங்க எங்கெங்கே எங்கே எதை எதை பார்க்கலான்ட்டு திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு பார்க்க சொல்லுவாங்க அங்கே மான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டு நிறுத்தின இடத்துல மான் காட்டினாங்க பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு சாம்பார் மான் சொன்னாங்க அப்புறம் நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கும் நல்ல வித்தியாசமா இருந்துச்சு அப்புறம் மேலும் போனாங்க போக போக சைடில் குரங்குகள அது எப்பவும் போல இருக்கிற மாதிரி குரங்குகள் நிறையா இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு பாலத்துக்கு நடுவில் நிறுத்திவிட்டு பார்க்க சொன்னாங்க அங்கே ஒரு கீழே முதலை இருந்தது காட்டினாங்க முதலைகள் இருப்பிடமாக இருக்குது இருக்கிறத காட்டினாங்க கடைசியில் ஒரு டேமுக்கு கூட்டி போனாங்க அந்த டேமு நல்லா பார்த்ததுல நெறைய இருந்துச்சு அப்புறம் வா பழைய ஒரு மரத்தை காட்டினாங்க ரொம்ப வருஷம் பழ பழமையான ஒரு மரத்தை காட்டினாங்க அதை அவங்க ரொம்ப வா ரொம்ப வருஷம் பாதுகாக்கறதாகவும் சொன்னாங்க அப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வர வழியில் தான் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஒரு சூழ் எங்களை மாதிரி சக சுற்றுலா பயணி வந்து ஒரு பெரிய கேமரா வெச்சுருந்தாரு வண்டி நிறுத் டக்கு டக்குன்னு நிறுத்த சொன்னார் நிறுத்திவிட்டு டக்குனு ஒரு ஃபோட்டோ எடுத்தார் க மலையோடய சரிவில் பார்த்தா அவரு ஃபோட்டோ எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறுத்தையை கா பா பார்த்தாச்சு ஆனால் அந்த சிறுத்தை வந்து அந்த சிறுத்தை எங்களை கண்டுபிடிச்ச மாதிரியே நல்ல போஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பயங்கரமாவும் இருந்துச்சு அப்புறம் ரொம்ப பாதுகாப்பாய் கொண்டு கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து சேர்த்திட்டாங்க